தண்ணி எல்லாம் இல்லைன்னா இந்த உலகத்தில் யார் இருப்பா தண்ணி தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் உயிரோட இருக்கணும்னா அவனுக்கு தேவை முதல்ல வந்து ஆக்சிஜனும் அதுக்கு அப்புறம் தண்ணியும் மட்டும்தான் நம்ம சாப்பிடாம பத்து நாள் இருந்தாலும் நம்மனால தண்ணி குடிச்சிவிட்டு அதுக்கு மேலையும் இருக்க முடியும் ஸோ நம்ப காலையில் ஏழுஞ்சிகிறதுல இருந்து நைட்டு தூங்க போகறது வரைக்குமே வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுறது வந்து தண்ணி தான் ஒரு சாப்பாடு செய்யணும்னாலும் அதுக்கு தண்ணி தான் தேவைப்படுது அதே மாதிரி குளிக்கணும் அதை அதை வேலை எதாச்சும் பண்ணணும் அப்படினாலும் அதுக்கும் தமிழ் தான் சீ தண்ணி தான் தேவைப்படுது அம்மா ஒரு ஒரு ஒருத்தன் ஒரு மனுஷன் காலையில் ஏன் காலையில் ஏழுஞ்சதுலேந்து அவன் ஈவினிங் நைட்டு என்ன பண்ணுறான் தூங்குறான்ற வரைக்குமே அவனுக்கு தண்ணி தான் தேவைப்படுது தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது